ஹலோ கேட்குதுங்களா ஆமாம் எண்ணெய் மில்லுக்காரரு தான் சொல்லுங்கள் நாங்கள் எல்லா எண்ணெயும் ரெடி பண்ணுறோங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி எண்ணெய் வேணும் நாங்கள் கல்லக்கொட்டை எண்ணெய் இப்போது சூரியகாந்தி எண்ணெய் எள்ளெண்ணெய் எல்லாம் அந்த மாதிரி எல்லா விதமான எண்ணெயும் இருக்குது நாங்கள் நாட்டு செக்கில் ஆட்டி தான் நாங்கள் தரோம் உங்கள் நீங்கள் நீங்கள் எந்த ஊர் ம் ம் எல்லா எண்ணெயும் தேவைப்படுதுங்களா எது ம் நாங்கள் இப்போ நம்மக்கிட்ட எல்லா விதம் ஆ நல்ல தரமாக தான் இருக்கும் அண்ணே நம்ம நம்மை சுற்றி எல்லா இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா வில்லேஜுலேருந்து நிறைய பேர் வந்து எடுத்து விற்றுட்ருக்காங்க நல்ல தரமாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றத முன்னாடியே வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்குத் தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாமே வந்து தரமாக தான் இருக்கும் எதுவும் கலப்படம் அந்த மாதிரில்லாம் இல்லை ஏன்னால் இல்லைன்னா நம்ப எல்லார்க்கிட்டியும் கொடுத்துட்டேக்கிறோம் அதனால் திரும்பத் திரும்ப வந்து எடுத்துகிட்ருக்காங்க இல்லைன்னா நல்லா இல்லைன்னா வந்து எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா இருக்குது இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்கு தே தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு கல்லக்கொட்டை எண்ணெய் இருக்கு அது

எல்லா எண்ணெயும் இருக்குது எல்லா எண்ணெயும் இருக்குதுங்க நீங்கள் வாங்க வந்து ஒரு டைம் கூட எடுத்துப் பாருங்க வந்துட்டு கடைக்கே வந்துட்டு கூட நீங்கள் தயாரிக்கிறது எப்படி பாருங்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுவும் ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு தராங்க ஆ எடுத்துகிட்டுப் போய் கூட நீங்கள் யூ வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் அப்புறோம் அது கொஞ்சமாக கொஞ்சமாக கூட எடுத்துகிட்டுப் போய் நீங்கள் வியாபாரம் பண்ணிப் பாருங்கள் எல்லா எவ்வளோ எடுக்கிறாங்க கரெக்டாக திரும்பி வந்து நம்மக்கிட்ட வாங்குறவுங்கள்லாம் திரும்ப திரும்ப வந்து வாங்குவாங்க அந்தளவுக்கு நல்ல தரமாக இருக்கும் நீங்கள் இது பண்ணாதீங்க ஆமாம் ஆமாம் இது ரெண்டும் இருக்குது ரெண்டும் இருக்குது நம்ம செக்கில் ஆட்டுறதா இருந்தால் கொஞ்சம் வெலை கூட வரும் செ மெஷினில் வர்றது கொஞ்சம் முன்ன பின்ன ரேட் அது மாதிரி தான் வரும் வேற ஒன்றுல்ல மற்றபடி இருக்குது ரெண்டும் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் வந்துடுங்க நீங்கள் அட்ரெஸ்ஸு தெரியும் தானே நம்மளுது ஆ நீங்கள் வந்துடுங்க நேரேயே வந்துடுங்க நம்ம பார்த்து பேசிக்கலாம் வந்துடுங்க நீங்கள்

ஆ எல்லா எண்ணெயும் இருக்குது நீங்கள் வந்துடுங்க வந்துடுங்க நீங்கள் வாங்க நீங்கள் வேணா அட்ரெஸ் இல்லைன்னா கூட நான் எடுத்து அனுப்ச்சு விடறேன் இல்லை நீங்கள் வர்றதுன்னா வாங்க நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்துட்டுப் போகலாம் நீங்கள் எண்ணெய் எப்படி இருக்குது எந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் எந்த மாதிரி வியாபாரம் இருக்குது கடையிலெல்லாம் நிறைய பேர் இதுக்கு முன்னேல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க அவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க நீங்களும் வாங்க அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஆ சரி